இன்ஜினியரிங் போகும்போது வந்து எனக்கு எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்தது ஃபார்மல் ஷூவில் தான் போகணும் டக் கின் பண்ணியிருக்கணும் அது இதுனு ஆயிரத்தெட்டு ரூல்ஸு அதெல்லாம் தாண்டி போனதுக்கப்புறம் காலேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாலியாக இருக்க ஆரம்மிச்சிது ஃபர்ஸ்ட் இயரில் வந்து அப்படியே கொஞ்சம் மெது மெதுவாக போயிட்டிருந்தது சீனியர்ஸெல்லாம் நல்லா பழகினாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக செட்டாகிட்டாங்க காலேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு நானும் நிறைய கற்றுக்கிட்டேன் காலேஜில் வந்து மற்ற காலேஜி இன்டர்டிப்பார்ட் மீட் போகும் போதெல்லாம் வந்து மற்ற காலேஜில் எப்படி இருக்காங்க நம்ம எப்படி இருக்கோம் நம்ம வந்து எப்படி அப்ஸ்கில் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின் சொல்லி கொஞ்சம் நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டேன் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நான் பிபிஓ கம்பனியில் வந்து ஜாயின் பண்ணேன் அங்கே வந்து கம்பனியில் எப்படி இருக்கணும் நம்ம ஃபார்மலாக எப்படி பேசணும் அஃபிஷியலாக என்ன மாதிரி நடந்துக்கணும் நம்ம வார்த்தைகள்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அந்தமாதிரி சொல்லிட்டு நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன்